நாங்கள் வந்து பயணம் வந்து நிறைய இடத்துக்கு வந்து செஞ்சுருக்குறோம் அதில் வந்து எனக்கு பிடிச்ச மோஸ்ட்லி வந்து ஸ்கூல் ட்ரிப் தான் ஸ்கூலில் இருந்து நான் நைன்த்து படிக்கும் போது எங்களை வந்து கூப்ட்டு போனாங்க ஃபஸ்ட்டு இங்கே இருந்து தஞ்சாவூர் தஞ்சாவூரில் இருந்து கன்னியாகுமாரி அப்படினு நிறைய இடத்துக்கு கூப்ட்டு போனாங்க அந்த எங்களுக்கு வந்து வெளியே இருந்து தான் பஸ் வந்து நாங்கள் வந்து ஸ்கூலில் இருந்து ஏற்பாடு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க அந்த இந்த பஸ்ஸில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் உண்டு டிஸ்கோ லைட்டு பாட்டு போடுவது படம் பார்க்குறது அப்படினு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு நாலஞ்சு மணிநேரம் பாய்ஸு கேர்ள்ஸு எல்லோருமே நல்லா டான்ஸ் ஆடிட்டே போனோம் அப்புறம் அப்போ தான் புதுசாக வாரிசுனு ஒரு படம் ரிலிஸ் ஆச்சு அந்த படத்தை வந்து பென்ட்ரைவில் ஏற்றி நாங்கள் வந்து அந்த பஸ்ஸில் வந்து டிவி உண்டு அந்த டிவியில் கனெக்ட் பண்ணி வாரிசு வந்து ஃபுல்லாக போட்டு ஃபுல்லு கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் சிஸ்டெர் சிஸ்டெர் தான் எங்களுக்கு வந்து ஹெச்எம் ஹெச்எம்மு ஹெச்எம் மாதிரி அப்புறம் டீச்சர்ஸ் எல்லோருமே சேர்ந்து வாரிசு படத்தை பார்த்தோம் வாரிசில் வர்ற பாட்டுக்கெல்லாம் நாங்கள் வந்து பாய்ஸ் வந்து நடுராத்திரியில் எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க நாங்கள் மட்டும் ஏந்திச்சி ஆடி வைப் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக தஞ்சாவூர் கூப்ட்டு போனாங்க தஞ்சாவூரில் போய்ட்டு அங்கே இருந்து பார்த்துட்டு ஃபுல்லாக பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு நாங்கள் வந்து எல்லோருமே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக கன்னியாகுமாரி கன்னியாகுமாரியில் வந்து எங்களுக்கு வந்து கரெக்டாக சன் சன்செட் அப்போது எங்களை வந்து கூப்ட்டு போனாங்க சன்செட் அப்போது கூப்ட்டு போய்ட்டு நாங்கள் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு டீ வாங்கி சன்செட்டோட உக்காந்து அந்த சன்செட்டை பார்த்து முடிச்சுட்டு யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அப்படியே நிறைய பர்ச்சேஸ் பண்ணாங்க எனக்கு வந்து தம்பி வந்து வாட்டர் பாட்டில் கேட்டுருந்தான் அவனுக்கு வந்து வாட்டர் பாட்டில் எங்கள் அம்மா வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வளையல் வாங்கிட்டு வாய்யா அப்படினு எங்கள் அம்மா சொன்னாங்க எங்கள் அம்மாவுக்கு நான் வளையல் வாங்கிட்டு போனேன் எல்லோருமே ஹாப்பியாக ஜாலியாக தான் அந்த ட்ரிப்புலாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் எங்களுக்கு வந்து மோஸ்ட்லி எங்களுக்கு பிடிச்ச இடம்னாலே தஞ்சாவூர் தான் தஞ்சாவூர் வந்து ஏன் எங்களுக்கு மோஸ்ட்லி பிடிச்சிருந்தா அங்கே தான் டைம் டைம் ஸ்பென்ட் ரொம்ப நேரம் பண்ணோம் அப்புறம் டைம் ஸ்பென்ட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டு திருச்சி போனோம் திருச்சி மலைக் மலைக்கோட்ட அப்படினு ஒரு கோவில் உண்டு அங்கே வந்து ரொம்ப மேலே ஏறி போய் தான் அந்த கோட்டைய வந்து முடிக்க முடியும் நாங்கள் பாய்ஸு கேர்ள்ஸு எல்லோரும் சேர்ந்து ஸ்கூலில் இருக்கிறவங்க எல்லோருமே சேர்ந்து தான் போய்ருந்தோம் அந்த ட்ரிப்பு எல்லாரையும் ஏறிப்போய் அங்கே இருந்து பார்த்தா ஊரே ஃபுல்லாக தெரிஞ்சுச்சு திருச்சி ஃபுல்லாமே தெரிஞ்சுச்சு அப்புறம் அங்கே அங்கே கொஞ்சம் நேரம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்துட்டு ரெண்டாவது டென்த்து படிக்கும் போது டென்த்தில் வந்து ட்ரிப் கூட்டிட்டு போனாங்க டென்த்து மட்டும் கூப்ட்டு போனாங்க அது ஸ்கூல் பஸ்ஸு அது அப்போது வந்து வெளியே இருந்து பஸ் கூப்பிடல நாங்கள் வந்து ஸ்கூல் பஸ்ஸில் தான் போய்ருந்தோம் அப்போது மிஸ்ஸு செல்லு நாங்கள் வந்து ஸ்பீக்கர் வைச்சிருந்தோம் ஸ்கூல்லேயும் அந்த வேனில் வந்து ஸ்பீக்கர் செட் பண்ண சொல்லியிருந்தோம் சிஸ்டரும் அதுக்கு பர்மிஷன் கொடுத்து எலெக்ட்ரிசயன்லாம் கூப்பிட்டு ஸ்பீக்கர்லாம் செட் பண்ணாங்க என்னென்ன பாட்டுனாலும் போட்டுக்கோங்க லவ் பாட்டுனாலும் போட்டுக்கங்க குத்து பாட்டுனாலும் போட்டுக்கங்க என்னென்ன என்னென்னாலும் பாட்டு போட்டுக்கங்க ஆனால் நாங்கள் சொல்கிறத கேட்கணும் நல்ல சந்தோஷமா இருங்கள் இந்த ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்னு தான் சொன்னாங்க நாங்கள் நல்லா பாட்டை போட்டு நல்லா ஆடிக்கிட்டு நல்லா வைப் பண்ணிட்டு போனோம் பாய்ஸுக்கு மட்டும் ஒரு தனி பஸ்ஸு கேர்ள்ஸுக்கு மட்டும் ஒரு தனி பஸ்ஸு அந்த ரெண்டு பஸ்ஸுலேயுமே ஸ்பீக்கர் வைச்சிருந்தாங்க எங்களுக்கு வந்து போட்டி போட்டு நாங்கள் வந்து ஓட்டி போய் வேனை எங்க எங்கள் எங்கள் எங்கள் வேன் ஓட்டுற ட்ரைவர்ட்ட வந்து அந்த வேனை கேர்ள்ஸ் வேனை பிடிங்க அப்புறம் அவங்க எங்களை ஓவர் டேக் பண்ணும் போது நாங்கள் கத்துவது அப்படியே ஜாலி பண்ணிட்டு தான் போய்ட்டுருந்தோம் ஃபஸ்ட்டு எங்களை வந்து ஆலந்தலைக்கு கூப்ட்டுப் போனாங்க ஆலந்தலை வந்து ஆலந்தலையில் வந்து கோவில் உண்டு அங்கே அங்குள்ள கோவிலு வந்து எல்லோருக்கும் வரிசையாக ஒரு ஒரு கோவிலா கூப்ட்டுப் போய்ட்டு டென்த்துக்காண்டி வேண்டிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு நல்லா வந்தோம் வரும் போது நல்லா ஜாலி பண்ணிட்டு வந்தோம் சாப்பாடு நைட் நேரத்தில் வந்து திருச்சி தான் திருச்சியில் வந்து சாப்பாடு வந்து ஏற்பாடு பண்ணி இருந்தாங்க அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக திருச்செந்தூர் திருச்சியில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக திருச்செந்தூர் வந்தோம் திருச்செந்தூரில் வந்து ஒரு டீ காபிலாம் சிஸ்ட்டரே வாங்கி தந்தாங்க அப்புறம் திரும்ப நீ வீட்டுக்கு லாஸ்ட்டில் வரும் போது எல்லார் யாரையும்மாலையே ஆட முடியல எல்லாத்துக்கும் டயடா இருந்துச்சி ஆனால் என் கையில் செல்லு கெடைச்சி நான் வந்து ஃபுல்லாக லவ் சாங்காக போட்டுட்டு மெலோடி சாங்காக போட்டு வந்தேன் சிஸ்டர் யாருமே ஒன்றுமே சொல்லலை மிஸ்ஸும் ஒன்றும் சொல்லலை நாங்கள் ஹாப்பியாக என்ஜாய் பண்ண மூமெண்ட் வந்து டென்த்து லைஃப் தான் டென்த்தில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா சிஸ்டர்ட்ட எல்லாம் ஏச்சு வாங்காமல் நல்லா நிம்மதியாக இருந்தோம் எல்லோருமே சந்தோஷமா இருக்கணும் தான் எல்லோரும் விருப்பப்பட்டாங்க அதேமாதிரி தான் பயணம் பயணம் செய்யும் போது எல்லோருமே சந்தோஷமா இருப்பாங்க எந்த கவலையுமே இருக்காது எல்லாம் ரிலாக்ஸாக இருப்பாங்க நல்லா ஜாலி பண்ணுவாங்க எல்லோரும் நல்லபடியாக இருப்பாங்க